ஹலோ சொல்லுங்கள் ஆ எஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வசதி வேணும் ஓகே ஆ இருக்குது உங்களுக்கு வே எந்த மாதிரி ரூம் டபுள் ரூமா இல்லை சிங்கிள் ரூம் போதுமா டபுள் ரூமா ஓகே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுமா எவ்வளோ மணிநேரத்துக்கு த்ரீ டேஸ்க்கா எ ஆ ஓகே எப்படி மார்னிங் மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குங்களா இல்ல ஆஃப்டர்நூன் நைட்டு

அப்படியா சரி ஓகே மேம் எங்களுதில் வந்து மொத்தம் ஃபைவ் ஃபைவ் ரூம்ஸ் வந்து அவைலபிளிருக்கு த்ரீ ரூம்ஸ் வந்து டபுள் பெட்ரூம் மாதிரி இருக்கும் அதாவது ட்யூயலாக இருக்கும் மீதி இருக்கற டூவும் வந்து சிங்கிள் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க எவ்வளோ மெம்பர்ஸ் வரீங்க ஃபைவ் மெம்பர்ஸ்ஸு அதில் எத்தனை எத்தனை ப ஜென்ட்ஸ்ஸு எத்தனை லேடிஸ் எத்தனைனு தெரிஞ்சுக்கலாங்களா ஆ ஓகே கிட்ஸ் யாராவது இருக்காங்களா ஒரு கிட் இருக்காங்க அதாவது இப்போ மார்னிங் போயிட்டு நைட் வர மாதிரிதான் இருக்கும் நடுவில் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸும் இல்லை ஓகே மேம் இப்போ எங்கள் ஹோட்டலில் வந்து புதுசாக நாங்கள் இந்த இன்டிட்யூஸ் பண்ணியிருக்கோம் மேம் அதாவது எங்களோடைய கஸ்டமருக்கு வந்து நைட்டு பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் எந்த சார்ஜஸ்ஸும் தர வேண்டியது இருக்காது அது பார்த்தீங்கன்னா ஒரு பெ பெனிஃபிட் மாதிரி நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம் அதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் இப்போ சொல்லலாமா நீங்கள் ஃப்ரீயா அது ஓகே நீங்கள் எந்த மாதிரி அதுதான் அது பக்கத்தில்தான் இருக்குது அதனால்தான் நான் உங்களுக்கு நான் இந்த ஃபெசிலிட்டி சொல்கிறேன் நீங்கள் நைட்டு வந்துருவீங்க ஸோ ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி போடலாங்குற ஐடியா இருக்குது அதனால நான் உங்களுக்கு அதை இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்கிறேன் அதாவது இப்போ நீங்கள் இருக்கற மெம்பர்ஸ் மாதிரியே ஒரு பக்கத்து பக்கத்து ரூமில் இருப்பாங்க இல்லையா ஹோட்டல்ஸில் அவங்களும் சேர்ந்து ஒரு ஃபயர் கேம்ப் போடுற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்தான் நாம் அதில் நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டான்ஸ் ப்லே பண்ணுறது நம்பளுக்கு பிடிச்ச மியூசிக் பண்ணுறது கரோக்கி பண்ணுறது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸெலாம் இருக்கும் உங்களுக்கு ஓகேன்னால் நான் உங்களுடைய நேம் லிஸ்ட் எடுத்துப்பேன் ஓகே மேம் ஷியோர் மேம் நீங்கள் ஹோட்டலுக்கு வரப்போ புக்கிங்கா இருக்கும் மேம் புக்கிங் டீடைல்ஸ்ஸும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஷியோர் மேம் ஷியோர் ஆ பேமெண்ட் ஆன்லைன்லியும் பண்ணலாம் இல்லை நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணிவிட்டு கீ உங்கள்கிட்ட கொடுத்ததுக்கப்பறமும் பண்ணலாம் யுவர் விஷ் குட்டு மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்